நான் வந்து நிறையா மலைகள் ஏறியிருக்கேன் எனக்கு பிடிச்ச மலை எதுன்னு கேட்டால் பருவத மலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கொஞ்சம் லெஃப்ட் சைடில் இந்தப்பக்கம் போனிங்கன்னால் ஒரு இருபது கிலோமீட்டரு அருகிலே பருவத மலைன்னு ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊரில் அங்கே சிவன் வந்து மேலே இருப்பார் அந்த சிவனை பார்க்குறதுக்கு ஓசரம் நாங்கள் வந்து அந்த பருவத மலைக்கு போனோம் யாரார் போனோம்னு கேட்டால் என்னோட என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பைக்கில் அஞ்சு பேர் நாங்கள் போனோம் போகக்குள்ளே நல்லாதான் இருந்துச்சு ஆனால் மேலே ஏறக்குள்ளே வந்து ஸ்டெப்ஸ் எதுவுமே இல்லை என்னென்னால் கடப்பாறைகள் குத்தி வச்சுருப்பாங்க குத்தி வச்சுக்கிட்டு அதை சுற்றி சுற்றி வருவோம் அப்புறம் கயிறில் வேறு ஏறணும் ஏன்னால் ரொம்ப பயந்துவிட்டோம் இனிமேல் எங்கள் ஏறப்போகிறோமோ இல்லையோ அப்போ அந்த நேரத்தில் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து பசிச்சித்து அந்த இடத்துலயே உட்காந்து சாப்பிடமுடியாது படி இல்லை ஸ்டெப் இல்லை எதுவுமே இல்லை எப்படி சாப்பிடணும்னு கூட முடியலை அதனால் எப்படியோ கஷ்டப்பட்டு அது மேலே ஏறிவிட்டு சிவனை சிவனை பார்த்துட்டு அவர் அபிஷேகம் பண்ணிவிட்டு எல்லா வந்துவிட்டோம் அப்புறம் வரக்குள்ளே ஒரு மூமெண்ட் நல்லாதான் இருந்துச்சு பேசினோம் ஜாலியாக பேசிக்கிட்டு ஃப்ரெண்டு கூட என்ஜாய் பண்ணிணோம் ஆனால் அங்கே ஏறக்குள்ளே மட்டும் தான் பயமாக இருந்துச்சு திரும்பி இறங்கக்குள்ள எங்களுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு நாங்கள் ஜாலியாக வந்துவிட்டோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது இந்த நிகழ்வு வந்து எனக்கு வந்து என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன் ஏன்னால் தனியாக போனால்தான் மறந்துடுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளோடு போகக்குள்ள நிறையா ஜாலியாக இருக்குவோம் ஃபன் பண்ணுவோம் ரொம்ப பிடிச்சிருந்துது அந்த விஷயமெலாம் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி